நான் இந்த நேப்டாலில் பொருள் எல்லாம் ஆர்டர் பண்ணுவேன் பார்த்துக்கோங்க நல்லா எல்லா பொருளுமே ஆர்டர் பண்ணுவேன் அப்போ வந்து ஒரு ஹெட் செட் ஒன்று ஆர்டர் பண்ணேன் ஆர்டர் பண்ணி ரொம்ப நாளாயும் வரவே இல்லை அதோட ரேட்டு வந்து முந்நூறுரூவா சொன்னாங்க குறஞ்ச விலைல முந்நூறுரூவாய்க்கு தாரேன் சொன்னாங்க நானும் ஆர்டர் பண்ணி வாங்குனேன் ஆனால் அது வரும் போது ரொம்ப டேமேஜாகி இருந்துச்சு ஹெட் செட் வந்த அன்றைக்கு எடுக்கவே இல்லை திரும்ப மறுபடியும் அவங்க கிட்ட போன் அடிக்கி அதே நம்பருக்கு ஃபோன் அடிச்சு பொருள் ரொம்ப டேமேஜ்ஜாக இருக்கு அப்படின்னு சொல்லி போ சொல்லுறதுக்காக ஃபோன் அடிக்கேன் ஃபோன் எடு எடுக்க மாட்டுக்காங்க சரியாக பதில் சொல்ல மாட்டுக்காங்க அதற்கப்புறம் பெட்சீட்டு வந்து எட்டு பெட்சீட்டு வந்து சொன்னேன் ஆர்டர் போட்டுருந்தாங்க எட்டு பெட்சீட்டும் அந்த பதினாறு தலைகாணி உரை வந்து ஆர்டர் போட்டுருந்தாங்க அதை நான் ஆர்டர் போட்டேன் ஆர்டர் போட்டு வந்து வந்துச்சு அது வந்து வந்துச்சுன்னா ரொம்ப நே ஒரு நால் அஞ்சு நாள் ஆயிட்டு அஞ்சு நாள் கழிச்சு தான் வந்துச்சு நாங்கள் வெயிலாருக்குன்னு சொல்லி தான் வெயிலில் போய் எடுக்க முடியாதுன்னு தான் இந்தமாதிரி ஒரு ஆன்லைனில் ஆர்டர் போட்டு பொருள் வாங்குறோம் அந்த பொருள் வந்து குவாலிட்டியாக உள்ளதா இருக்க மாட்டேங்குது டிவியில காட்டும் போது நல்லா சோக்காக இருக்கு பார்க்க பளிச்சின்னு இருக்கு எல்லாமே நல்லபடியாக இருக்கு ஆனால் இங்கே வந்து கொடுக்கும் போது அவ்வளோ பொருள் வந்து குவாலிட்டி இல்லை ரொம்ப இதாக இருக்கு அந்த ப பார்சல் வந்து ஒரு நால் நாள் கழிச்சு தான் வந்துச்சு அவங்க சொல்லுற டேட்ட விட ரெண்டு நாள் எக்ஸ்ட்ராயி தான் வந்துருக்கு வந்து வந்து வந்துச்சுன்னா திரும்ப வந்து பார்க்கும் போது அந்த பெட்சீட்டில் ஒரு மூணு பெட் சீட் போல் சைடில் ரொம்ப கிழிஞ்சி டேமேஜ் ஆகி இருந்துச்சு பில்லோவும் ரொம்ப கிழிஞ்சி ரொம்ப பிரிஞ்சு இந்த நூல் எல்லாம் பிரிஞ்சு வந்தமாரி இருந்துச்சு ரொம்ப இதாக இருந்துச்சு பொருள் அவ்ளோவாக இது இல்லை ரொம்ப லேட் ஆக்குறாங்க இந்த வெயில் நேரம் வந்து நம்ம வெயிலில் போய் அங்கே போய் வெளியே போய் எடுக்க முடியாதுன்னு சொல்லி தான் நம்ம இப்படி ஆன்லைனில் ஆர்டர் போடுவோம் பொருள் நல்லா இருக்கு பார்க்கதுக்கு நல்லா இருக்ககே அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஆன்லைனில் ஆர்டர் போடுறோம் அதுக்கேத்தமாதிரி பொருள் குவாலிட்டியாக இல்லை ரொம்ப டேமேஜ் ஆகி போய் இருக்கு அந்த பெட் சீட் வந்து காட்டும் போது நல்ல பளிச்சின்னு இருந்துச்சு எட்டு பெட் சீட்டுமே நல்ல சூப்பராக இருந்துச்சு ரொம்ப அழகா இருந்துச்சு சரி நல்ல பொருளாக இருக்கே வெயிலில் போய் நம்ம வாங்கவே கஷ்டப்பட வேண்டாம் அப்படி ஆன்லைனில் ஆர்டர் போட்டே வாங்குவோம் அப்படின்னு சொல்லி தான் நான் ஆர்டர் போட்டு வாங்குனேன் ஆனால் அந்த பொருள் வந்து ரொம்ப இதாக டேமேஜ் ஆகிப்போய் இருக்கு அப்புறம் செருப்பு வந்து போட்டுருந்தாங்க பிள்ளைங்களுக்கு அப்போ எனக்கு என் பிள்ளைங்களுக்கு வந்து செருப்பு நான் ஆன்லைனில் ஆர்டர் போட்டேன் ஆர்டர் போடும் போது அந்த செருப்பு வந்து வந்துச்சு அந்த செருப்போட ரேட்டு வந்து அறநூறுரூவா சொன்னாங்க நான் அறநூறுரூவா கட்டித்தான் அந்த செருப்பு வா ஆன்லைன் ஆர்டர் பண்ணும் போது வந்துச்சு அது அறநூறுரூவா செட்டில் பண்ணிவிட்டு தான் அந்த செருப்பை வாங்குனேன் நான் சொன்ன சைசுக்கு அந்த செருப்பு எனக்கு கிடைக்கல நான் சொன்ன சைசு வேறு அவங்க கொடுத்த சைசு வேறு கடைசியில அந்த பொருள் வந்து யூஸ் ஆகாமலே போய்ட்டு என் பிள்ளைங்க போட முடியாமலே போய்ட்டு என் பிள்ளைங்களுக்காக ஆசையாக சரி அவங்க ஆசைப்பட்டு கேட்காங்கனு சொல்லி ஆர்டர் போட்டேன் ஆனால் என் பிள்ளைங்களுக்கு ஆர்டர் போட்டு அந்த ப்ரோஜனம் இல்லாமல் போயிட்டு அந்த செருப்பு போட முடியாமல் ஆயிட்டு என் பிள்ளைங்க போடும் போது செருப்பு காணமாட்டன்டுச்சு சின்ன செருப்பாய்ட்டு போட முடியல நான் சொன்ன சைசுக்கு அவங்க கொடுக்கல ரொம்ப குறஞ்சதுல தான் கொடுத்தாங்க ரொம்ப இதாயிட்டு ஃபர்ஸ்ட்டு பொருள் வந்து குவாலிட்டியாகவே இருக்க மாட்டேங்குது கொடுத்தாலும் நம்ம சொல்லுறதுக்கு அது தகுந்த நேரத்துக்கு வர மாட்டக்கு அவங்க ஆர்டர் கொடுத்த நேரத்துக்கு வர மாட்டக்கு நம்ம சொல்லுற டயத்துக்கு அவங்க கொடுக்கவும் மாட்டக்காங்க நம்ம அவங்க சொல்லுற தொகையை நம்ம கொடுக்கோம் ஆனால் அவங்க அதுக்கேத்தமாதிரி நமக்கு பொருள் குவாலிட்டியாகவும் தரம் உள்ளதாகவும் தர மாட்டக்காங்க நம்ம வந்து வெளியே போய் வாங்குறமே இப்படி டிவியில பார்த்து சரி நல்ல பொருளாக இருக்கேன்னு நம்ம நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கினா நல்லா இருக்கும் அப்படிங்குறதுக்காக ஒரு நம்பிக்கையில நம்ம ஆன்லைனில் ஆர்டர் போடுகிறோம் ஆனால் இந்த ஆன்லைனில் ஆர்டர் போடுகிற தக்கன அந்த பொருள் குவாலிட்டி இருக்க மாட்டங்குது ரொம்ப மட்டமான இதாக இருக்கு நம்ம சொல்லுறதுல இருக்கணும் நமக்கு வந்த பொருள் வந்து திருப்தியாக இருக்க மாட்டங்குது பார்க்கும் போது நல்லா பொருள் நல்லா இருக்கே அப்படின்னு ஆசைப்பட்டு வாங்குறோம் ஆனால் அது வாங்குனதுக்கு அப்புறம் நம்ம மனசுக்கு திருப்தி இருக்க மாட்டங்குது பொருளோட தரம் ரொம்ப கம்மியாக இருக்கு என் பெட் சீட் எல்லாம் கிழிஞ்சிருது ரொம்ப கஸ்டமாகி போய்விட்டு இவ்வளோ காசு கொடுத்து வாங்கி பொருள் எல்லா இப்படி இருக்கே அப்படின்னு ரொம்ப கஷ்டமாயிட்டு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணதுனால இவ்வளோ நஷ்டம் தான் எங்களுக்கு